ஹலோ சொல்லுங்கமா நான் ஆட்டோ டிரைவர் பேசுகிறேன் சரிங்கமா எங்கிருக்கிங்க சொல்லுங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே போகணும் சரிங்க இங்கே நவக்கிரக கோட்டை நல்ல விசேஷமான கோயில் கூட்டிகிட்டு போய் காட்டிவிட்டு வரேன் இன்றைக்கு விசேஷமா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் எங்கேயாது போகணுன்னா சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போய்விட்டு வரேன் வனம் ஃபவுண்டேஷன் இருக்குது சரிங்க பார்க்கலாம்மா அது மீட்ரு போட்டுக்கிறேம்மா உங்களுக்கு கம்மியாகத்தான் வரும் ஜாஸ்தியெல்லாம் வராது என்னங்க ஜாஸ்தியெல்லாம் காசு வாங்கமாட்டேன் நீங்கள் ஏன்னால் எங்களுக்கு கஸ்டமர் நீங்கள் தான் முக்கியம் எங்களுக்கு என்னங்க அப்போ தானே நாலு பேருக்கு சொல்லுவீங்க இங்கே போனேன் இந்த டிரைவர் கூட்டிகிட்டு போனார் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லுவீங்கள்லே ஒவ்வொரு கோயிலாக கூட்டிகிட்டு போய்விடுறேன் ரெண்டு மூணு இடம் விசேஷமான இடமெல்லாம் இருக்குது கூட்டிகிட்டு போய்விட்டு வரேன் ஆ சொல்லுங்க மறுபடி என்னென்னு சொல்லுங்க சரிங்ம்மா ஆ ஆ ஆ ஆ சரிங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா வனம் ஃபவுண்டேஷன் இருக்குது ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறேன் என்னங்க காசை பற்றி கவலைப்படாதிங்க இல்லைன்னா கூட நம்ம அடுத்த முறை வர்றயில் கூட கொடுக்கலாம் இப்போ இருக்கிறத கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆ சொல்லுங்க வேறு எங்கே போகணுன்னு சொல்லுங்க ரெண்டு மூணு இடம் முக்கியமான கோயிலெல்லாம் இருக்குது கோயில் தான் அதிகமாக இருக்குது பல்லடத்தில் ஆ சரிங்கம்மா ஆ வரிசையாக ஆ சரிங்கம்மா ஆ இருக்குதுமா ம் ஆ சரிங்கமா வனம் ஃபவுண்டேஷன் இருக்குது என்னங்க இந்த மரங்களெல்லாம் நட்டு இது பண்ணுறது அந்த நிறையா இடங்கள் இருக்குது அங்கே உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அடே இப்பேர்பட்ட இடமெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறமேன்ட்டு இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவீங்க வந்து கூட்டிகிட்டு போவீங்க என்னங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஆ நான் இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க இன்றைக்கா இப்போது அப்புறமா எப்போன்னு சொல்லுங்க நெம்பர் யார் கொடுத்தாங்கம்மா பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சவங்கள் தான் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க ஆ சரி சரிங்க ஆ ஆ சரிங்கம்மா ம் சரிங்கம்மா

ம் சரிங்க ம் ஆ சரிங்கம்மா இங்கே மாதப்பூர் மலைன்னு இருக்குது அது முருகன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது ம் எல்லாமே உங்களுக்கு பார்க்கைல பக்கம் பக்கம்தான் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ம் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னங்க அடடே இவ்வளோ இடம் இந்தமாதிரி இடத்துல இருக்கான்னு யோசனை பண்ணுவீங்க நான் அதெல்லாம் கூட்டிகிட்டு போய்விட்டு வரேன் ஆ வேறு எதாவது இருந்தால் சந்தேகம்னால் கேளுங்க எப்போ வரணும் எங்கே வரட்டும் சொன்னிங்கன்னால் வந்துவிடுவேன் ஆ ஆ சரிங்கம்மா ம் ஆ டைம் ம் சரிங்க காலையில் நேரம்னால் காலையில் நேரம் எப்போ கூப்பிட்றீங்களோ வந்துடுறேன் ம் ஆ சரிங்கமா நீங்கள் கூப்பிட்டுட்டு மறுபடி கூப்பிடுங்க பேசிவிட்டு கூப்பிடுங்க